என்னோடய மாவட்டம் வந்து ஈரோடு மாவட்டம் என்னோடய ஊர் வந்து அதில் வந்து ஆயிபலியம்புதூரு ஆயிபலியம்புதூரில் என்ன ஃபேமஸ்னால் மாரியம்மன் கோவில்னு சொல்லிட்டு ஒரு ஸ்ரீ மாரியம்மன் கோவில் ஒரு கோவில் இருக்குது அந்த கோவில் வந்து ரொம்பவுமே ஃபேமஸான கோவில் எல்லா பக்கம் வேறு டிஸ்டிக்லேருந்து கூட வேறு ஊர்லேருந்து கூட ஏகப்பட்ட பேர் அந்த கோயிலுக்கு வந்து விஷேத்து விசேஷத்துக்கு வருவாங்க அந்த கோயில் பண்டிகை ரொம்பவுமே கிராண்டாகருக்கும் அது ரொம்ப பிடிக்கும் ஏன்னால் வான வேடிக்கை குதிரை ஆட்டம் யானை ஆசிர்வாதம் இது மாதிரி வந்து நிறைய இருக்குது இது மாதிரி அந்த கோயில் ஃபங்ஷனில் வந்து நிறைய வந்து வேண்டுதல் ஐ மீன் டு இதுமாதிரி அக்னி சட்டி ஏந்து ஏந்துகிறது அது மாதிரி வந்து குத்து விளக்கு மாவிளக்கு விளக்குமா எடுக்கிறது இதுமாதிரி வந்து ஏகப்பட்ட இது எல்லாமே இருக்குது அதுமாதிரி கம்பம் நட்டி கம்பத்தாட்டம் ஆடுகிறது இதுமாதிரி வந்து ஏகப்பட்ட பண்டிகைகள் இருக்குது அதனால் எங்கள் ஊர் வந்து அடிக்கடி அதுமாதிரி மாரியம்மன் கோயில் வரும் அதும் முடிஞ்சதுக்கு அப்புறம் வந்து பொங்கல் இதுமாதிரி விளையாட்டுப் போட்டிகள் இது எல்லாமே ஏகப்பட்டது வந்து நடத்துகிறாங்க அதனால வந்து எங்கள் ஊர் ஃபங்ஷன் வந்து எனக்கு ரொம்பவுமே ரொம்ப பிடிக்கும் ஆயிபலியம்புதூருங்கிறது அது நான் ஊரில் இருக்கும் போது எனக்கு நிறைய பிடித்த விஷயங்கள் அந்த ஊரில் எனக்கு ரொம்பவுமே அதிகமாக இருக்குது